ஃபாரினுங்க வந்து இங்கே எங்கள் ஊருக்கு வந்தாங்க அவங்க வந்து எங்கக் கிட்டே வந் வந்து சொன்னாங்கள் இந்தமாதிரி ஃபுட்டு ஃபுட்டு வந்து சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டாங்கோ நாங்கள் வந்து எங்கள் வீட்லேயே செஞ்சுத் தரோம் அதாவது அவங்க வந்து சொன்னாங்கள் எங் நாங்கள் வந்து இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்றது இல்லைமான்னு சொன்னாங்கள் அப்போது வெஜ்ஜிலே நாங்கள் தேங்காய் ரைஸ் செஞ்சுத் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுத் தந்தோம் அது வந்து நான்வெஜ் மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க பிரியாணி மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாங்கள் அவங்களுக்கு பிளாக் காஃபி போட்டுக் கொடுத்தேன்